உண்மை தான் சில ஊடகங்கள் நண்பர்கள் சில நடக்கும் சம்பவத்தை கிராமப்புறங்களில் காட்ட வேண்டும் மீறி சில ஊடகங்கள் காட்டுகின்றன சில ஊடகங்கள் சம்பந்தப்பட்ட சம்பவங்களை காட்ட மறுக்கிறது நகர்புறத்தில் உள்ள ஊடகங்களில் அனைத்து செய்திகளும் உடனுக்குடனே வந்து பதிவிறக்கம் செய்கிறார்கள் ஆனால் கிராமப்புறங்களில் உள்ள நடந்த ப நடந்த செய்திகளை ஊடகங்களில் காட்ட முடியவில்லை